விழுப்புரம் மாவட்டத்தில் போக்குவரத்து விருப்பங்கள்ன்னு எடுத்துகிட்டால் ஸ்கூல் காலேஜ்க்கு போகிறதுக்கு ஈஸியாக பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் போக்குவரத்து போக்குவரத்து வந்து ப்ரைவேட் பஸ் டவுன் பஸ் என ரெண்டிருக்கு நம்ப அதை ஈஸியாக கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பக்கத்தில் ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஷேர் ஆட்டோ யூஸ் பண்ணிக்கிலாம் அதில்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ மீட்டர் தூரத்தில் வேறு எங்கேயோ போகிறோம் அப்படின்னா நம்ப ஆட்டோ யூஸ் பண்ணிக்கிலாம் இது இல்லாமல் நம்ப சுற்றுலா வேறு எங்கேயாச்சும் வெளியே பெரிய இடத்துக்கு கோயிலுக்கு அப்படில்லா போகிறோனா கார் மற்றும் வேன் யூஸ் பண்ணிக்கிலாம் இங்கே நம்ப ஊரில் ஃபிளைட் வசதி இல்லாததுனால் சென்னையில் போய் தான் நம்ப ஃபிளைட் ஏறி ட்ராவல் ஏதாச்சும் ஸ்டேட்க்கு பண்ணனும்னா பண்ணிக்கிலாம் ட்ரையின் வந்து ட்ராவல்க்கு வந்து எல்லா ட்ராவல்க்கும் ஈசியாகருக்கும் ட்ரைன் ஆஃபீஸ் ஓர்க்கும் ஈசியாகருக்கும் அதில்லாமல் நீ அதர் ஸ்டேட்டுக்கு போகணுன்னாலும் ட்ரைனில் போகிறது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக ஈசியாக இருக்கும் இதுமாதிரி வசதிகள் இங்கே இருக்கிறதுனால மக்கள் வந்து ஈசியாக அவங்களோட அச்சீவ் பண்ணுற கனவு வந்து சீக்கிரமா பண்ணிக்கிறாங்க வேலைக்கும் சீக்கிரமா போகிறாங்க ஆஃபீஸுகும் சீக்கிரமா போகிறாங்க